நான் உங்கள்கிட்ட ஃபுட் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஒரு ஒன் ஹார் பிஃபோர் ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு வந்து மீட்டிங் இருக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹாரில் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆயிற்றுக்குன்னு தான் வந்து ஸ்டேட்டஸ் காமிக்கிறீங்க ஸோ நான் வந்து இந்த ஆர்டர கேன்சல் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை கேன்சல் பண்ண முடியிலைன்னா என்ன அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்றதை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை வேறு மனி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்த ஆடரை டெலிவர் ஆயே தீரும்மான்னு நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும்

இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறதுன்ற பிராஸஸும் வந்து யாராச்சும் உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாயி அந்த மாதிரி ஃபோன் பண்ண சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் மனி எப்படி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னும் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கரமாக டெலிவர் பண்ண ட்ரை பண்ணணும்